பொதுவாகவே இந்தக் காலத்தில் வந்து நிறையா பேருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம வந்து போகுது எப்போ என்ன ஆகும் அந்த நிலமையில வந்து மக்கள் இப்போது இருக்காங்க அந்த நிலையில் பார்த்தோம்னா தமிழகத்துல வந்து நிறையா மருத்துவமனைகள் வந்து இப்போது இருக்குது நிறைய க்ளினிக்ஸ் இருக்குது அங்கே வந்து தேவையான சிகிச்சை வந்து தர்றாங்க சில மருத்துவமனையில் குறைந்த விலையில் கூட சிகிச்சை பண்ணுறாங்க எமர்ஜென்சியாக வந்து பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள உடனே வந்து எடுத்து சிகிச்சை கொடுக்கிறாங்க இன்னும் நிறைய மருத்துவமனைகள் வந்து கட்டி நிறைய டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன்